பேங்க்கிங் செக்டார் அப்படிங்கிறது வந்து ஆசைகள் இருக்க தான் செய்கிறது அந்த பேங்க்கிங்கில் வந்து அந்த ஒர்க் பண்றது அது என்னன் தெரில அந்த பேங்க் அப்படினாலே இந்த மண்டே டூ ஃப்ரைடே வரைக்கும் ஒர்க்கு சேட்டர்டே சண்டேலாம் லீவ் இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் பேங்க்கிங் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னாலும் எனக்கு இருக்குது எனக்கு கொஞ்சம் இருக்குது இப்போது என்னோடய பசங்களுக்கு அப்படின் பார்க்கும்பொழுது என்னுடைய பிள்ளைகள் அப்படினு வரும்பொழுது என்ன அப்படின்னா இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் இல்லையா ஸோ வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து பேங்க்கிங் ஆசப்படறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக அவங்க பேங்க்கிங் படிக்கிலாம் அதுவும் வந்து ஒரு நல்ல ஃபீல்டு தான் அதனால் தாராளமாக அவங்க பேங்க்கிங் ரிலேட்டடான எல்லாத்துக்குமே ப்ரிப்பர் பண்ணலாம் ஸோ அதுக்கான முழு ஒத்துழைப்பு நான் கொடுப்பேன் எனக்கும் அதில் பிடிக்கும் பட் அந்த அளவுக்கு ஈர்ப்பு கிடையாது பேங்க்கிங் அவங்க பசங்களுக்கு பிடிக்கிறது அப்படின்னா அவங்க தாராளமாக பண்ணலாம் அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு இன்ரஸ்ட் இருக்குனால் தாராளமாக பண்ணலாம்